எஸ் கம்மின் வாங்க குட்மானிங் என்ன விஷயோம் ஏம்மா டிசி நீங்கள் நல்லா படிக்கிற ஸ்டுடென்ட் தானே எதுக்கு உங்களுக்கு டிசி இப்போது ஏதாவது காலேஜில் ஏதாவது ப்ராபளமா இல்லை க்ளாஸ்ஸு ஏதாவது ப்ராபளமா ஆ அம்மா அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர்னால் அப்பா போலாம்லை நீங்கள் இங்கேயிருந்து ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணலான்ல இன்னும் ஒரு செமஸ்ட்டர் தான் இருக்குது அந்த ஒரு செமஸ்ட்டரும் இன்னும் ஒரு டூ மந்த்கு கிட்டே இந்த இயரில் வந்துடும் நீங்கள் வந்து இப்போது போகறீங்க அப்படினா அப்புறம் உங்களுக்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ரகுல்லா இருக்கும் இங்கே நம்ம காலேஜில் ஹாஸ்ட்டல் இருக்குது அங்கே கூட நீங்கள் ஸ்டே பண்ணி படிக்கலாமே ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு சரி இப்போ எக்ஸாம்க்கெலாம் என்ன பண்ணுவீங்க ஸ்டடீஸ் வந்து ஒரு கொஷ்ஷின் மார்க்காக இருக்குமே என்ன செய்வீங்க நீங்கள் இப்போது போகிறேன் இப்போது நீங்கள் இங்கே படிக்க மாட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் டூ மந்த் கழிச்சு நீங்கள் வந்து எக்ஸாம் மட்டும் எழுதிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபுல் ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா வேணால் ஒன்று பண்ணுங்க நீங்கள் வந்து ஃபுல் பீஸும் வந்து பே பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ்ஸு புக்ஸு எல்லாத்தையும் வந்து உங்கள் ஸ்டாஃப் கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லிடறேன் ஓகேவா அவங்க கொடுப்பாங்க நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு நீங்கள் வீட்டில் உட்க்காந்து படிக்கணும் எக்ஸாம் அப்போது மட்டும் வந்து ஹால் டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் எக்ஸாமை வந்து கண்டினியூ பண்ணலாம் அந்த மாதிரி வேணால் செய்யலாம் ம் சரி ஓகே அப்போது அந்த மாதிரியே பண்ணிடலாம் நீங்கள் வந்துட்டு அங்கே ஸ்டாஃப் அங்கே ஆஃபீஸ் ரூம் போங்க அங்கே வந்து டிசி ஃபார்ம் வேணும்னு கேளுங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் சைன் பண்ணி தரேன் அப்போது நீங்கள் டிசி வாங்கிக்கலாம் ஆ ஓகே தேங்க்யூ